கேமில் வந்து நிறைய அறிவுபூர்வமான கேம்லாம் இருக்குது இங்கிலிஷ் கற்றுக்குறதுக்கு அந்தமாரி நிறைய யூஸ்ஃபுல்லான கேம் இருக்கும் இந்தமாரி கேம் வச்சு நம்ப கற்றுக்கும் போது மைண்ட் ஆக்டிவாக கொஞ்சம் வேலை செய்யும் இது கற்றுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லேனிங் பண்ண அப்புறம் நல்ல டைம் பாஸ் ஆகும் இது வந்து ஒரு மாதிரி போர் ஆகாம யாராவது கற்று தந்தால் ஒரு மாதிரி போராக இருக்கும் ஆனால் இந்தமாரி நம்ப செல்லில் கேம் மூலம் கற்றுக்கும் போது கொஞ்சம் நல்லா மைண்ட் ஆக்டிவாக இருக்கும் இதை கற்றுக்க அடுத்தடுத்து என்ன அப்படின்னு ஸோ கேம் மூலம் ஸ்போக்கன் இங்கிலிஷ் இந்தமாரி நிறைய கேம்ஸ் இருக்குது இதுமாரி கற்றுக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் மைண்ட் ஃபிரீயாக இருக்கும் நல்லா டைம் பாஸ் ஆனா மாரி இருக்கும் டைம் போகிறதே தெரியாது இதுமாரி கேம் விளையாடும் போது அப்புறம் வந்து ஊரில் வந்து இந்தமாரி இங்கிலிஷ் கற்றுக்குறதுக்காக கேம் விளையாடுவது தெரிஞ்சால் ரொம்ப பெருமைப்பாடுவாங்க என் என்கரேஜ் பண்ணுவாங்க அவங்களே இதுமாரி அறிவுபூர்வமான கேம்கள் விளையாடுவதன் மூலம் நிறையா நிறையா கற்றுக்கலாம் நம்ப இது லூடோ இந்தமாரி கேம்லாம் கத் விளாடும்போது நிறைய அறிவுப்பூர்வமாக பொது அறிவுக்கான கேம்லாம் நிறையா இருக்குது அதுக்காக விளாடும் போது நமக்கு அறிவுப்பூர்வமாகவும் இருக்கும் நல்ல டைம் பாஸாகவும் இருக்கும் நம்ப அந்தமாரி விளாடனும் கேம் மூலம் நிறையா நற்செயல்கள் இருக்குது